செய்திகள் அப்படிங்றது எங்கேயோ ஒரு இடத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு நிகழ்வு இதை தான் செய்திகளாக எல்லாேர் கிட்டேயும் பரவலாக இருக்கிற ஒரு விஷயம் அந்த செய்திகள் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னாக்கால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் செய்தித்தாள்கள்லேயும் செய்தி சேனல் டிவில்லேயும் பார்த்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து என்னுடைய கருத்து அதை வந்து முழுசா நம்பிவிடக்கூடாதுன்றது தான் செய்தியில் வர எல்லாமே உண்மையும் கிடையாது செய்தியில் வர எல்லாமே பொய்யும் கிடையாது அங்கே என்ன நடக்குதோ அந்த விஷயம் நமக்கு தெரியும் அது எப்படி நடந்ததுங்றது ஒரு விஷயம் நூறு பெர்சன்ட்டேஜ் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ இந்த இளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் செய்திகளை தெரிஞ்சுக்கங்க ஆனால் அதோடைய உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சுப் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் வர்றதை அப்படியே நம்பிவிடவும் கூடாது